நவீன்குமாரா ஹவுஸ் புரோக்கரா நீங்கள் எங்களுக்கு கடை வேணுங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆமாம் பிரியாணி கடை வைக்கலானு இருக்குகிறேன் எனக்கு ஒரு கடை வேணுங்க வாடகை எவ்வளோனு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ம்

அதான் ரெண்டு ரூம் இருக்குதுங்களா சரி புரோ புரோக்கருக்கு எவ்வளோ சரி புரோக்கர் கமிஷன் எவ்வளோ வாங்குவீங்க அதெல்லாம் உண்டுங்களா என்ன இருந்தாலும் அதிகங்க ஆயிரத்தி ஐநூறுபா கேளுங்க ஐநூறுபா கம்மி பண்ணி கொடுங்க சரிங்க நான் வரேங்க நேராக வந்து பார்த்துட்டு நான் நான் புக் பண்ணிகிறேன்